இப்போதிக்குங்க எனக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சதனாலே வெளிமாநிலத்துகெல்லாம் போக முடியறதில்லிங்க போனதெல்லாம் அவங்ககிட்ட எதுவும் வேறு அந்த மொழி பாஷையில் நம்ம கேட்க முடியறதில்லிங்க அதெல்லாம் நான் இங்கே படிக்கலிங்க படிக்காமல் இருந்ததினால தமிழ் மட்டும் தெரிஞ்சதினால இது எத்தனையோ சிரமங்கள் இருக்குதுங்க அதனால் தமிழை தவிர வேற மொழியும் படிச்சிருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்குங்க வேறு மொழி நாங்கள் படிக்கலிங்க